விவசாயத்திலே இப்போ நிறைய முன்னேற்றோம் வந்துருக்குங்க நிறைய முன்னேற்றம்னு பார்த்தீங்கனா அதுக்கு முன்ன மாடு வெச்சு ஏறு ஓட்டுவாங்க இப்போ அதுக்கும் மிஷின் வந்துருச்சு அப்புறம் நாற்று நடுகிறது பார்த்தீங்கனா பொம்பளைங்களா போயிட்டு நாற்று நடுவாங்க அதுவும் இப்போ இல்லாத க வந்து மிஷின் மூலிமா நாற்று நடுகிறாங்க நெல்லு வந்து பாத்தீங்கனா கையால் அறுத்து அதை கலத்துக்கு எடுத்துனு போயிட்டு அது நெல்லு பார்க்கனும் ரொம்ப நேரம் இதில் மிஷின் பார்த்தீங்கனா நமக்கு நெல்லு போட்டு அதுவே வக்கல் தனியாக நெல்லு தனியாக எடுத்துனு வந்து நம்மளுக்கு கொடுத்துடுது வக்கல் சுருட்டுறதுக்கும் வந்து பார்த்தீங்கனா மிஷின் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா நீர் பாசனோனு பார்த்தீங்கனா வெச்சுக்கங்க வாய்க்கால் மூலிமாவே முன்னாடி தண்ணி பாய்ச்சிருந்துருப்பாங்க இப்போ தெளிப்பு பாசனம் சொட்டு நீர் பாசனம்னு சொல்லிட்டு நிறைய திட்டம் வந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா விவசாயத்தை வந்து நம்ம விவசாயத்தில் இந்த விவசாய நிலத்துல தான் பண்ணனு இல்லாத மாடி தோட்டத்தும் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து புதிய வேளாண்மை துறை துறை திட்டத்தின் மூலமாக வந்து வேளாண்மை கூட்ரு சங்கம் மூலிமா நவீன முறையில் வந்து நம்மளுக்கு மீட்டிங் போட்டு இது இந்த இது பண்ணலாம் அது பண்ணக்கூடாது என்று சொல்லிட்டு புதிய தகவலாதாரங்களை நம்மளுக்கு ரெடி பண்ணித்தராங்க